வேலையில் வந்து தவறுதல் நடக்குதுன்னா இப்போ ஒரு கொத்தனார் வேலை செய்யறோன்னு வச்சுக்குங்க அந்த கொத்தனார் வேலை கட்டிடம் போடும்போது கொஞ்சம் கட்டிடம் சாய்வாக வந்துருது அதை என்ன பண்ணுவோம் இந்த தூக்குண்டு மட்டை கோலெல்லாம் வச்சு அதை கொஞ்சம் லைட்டாக தட்டி அதை நேர்படுத்தி சரியாக செஞ்சுருவோம் அப்படியும் கொஞ்சம் வரலன்னா கலவையை வச்சு அதுக்கு மே அந்த பெண்டுகளாம் நிமிர்த்தி கோல் போட்டு ஒரு லெவல் பண்ணி அதை சரியாக செஞ்சு அந்த கட்டடத்தை வந்து நேராக நிப்பாட்டிருவோம் இது மாரி தவறுகள் நடக்கிறது சகஜம் அதை செஞ்சு அதை நேர் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்போம் இது தான் நான் தவறு செஞ்சதுக்கான அறிகுறி இது தான் அந்த உண்மை